எங்கள் அண்ண ஒருத்தர் விவசாயம் பார்த்துட்டுருக்காரு எங்கள் ஊரில் எங்களுக்கு கொஞ்சம் நிலம் இருக்குது அவர் அதில் விவசாயத்தை கவனிச்சிக்குறாரு பருவத்துக்கு ஏற்ற மாதிரி அவர் தன்னோடய வயல்களில் வித விதமான காய்கறிகளை போடுகிறாரு கத்திரிக்காய் வெண்டைக்காய் தக்காளி சுரைக்காய் புடலங்காய் இந்த மாதிரி காய்கறி வகைகள் நாட்டு காய்கறி வகைகளை அவர் அங்கே பயிர் செய்கிறாரு அப்படி பயிர் செய்யும் போது நம்ம அந்த நிலத்துக்கு பயிர்களுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கணும் அப்படிங்குறதுக்காக அப்பப்போ நாம் தேவையான உரத்தை போடணும் அதுக்கு முதல்ல என்ன பண்ணனும் அந்த மண்ணை கொண்டு போய் மண் ஆராய்ச்சி நிலையத்தில் அதை கொடுத்து அந்த மண்ணில் என்ன சத்துக்கள் கம்மியாக இருக்குது அதில் நாம் என்ன வகையான உரத்தை போடணும் அப்படிங்கிறத அவங்க கிட்ட ஆலோசனைக் கேட்டு வந்து உரம் போடுவார் உரம் போட்டு அந்த செடிகள் ஓரளவுக்கு வளர்ந்து நமக்கு பலன் தரும் போது அதில் இருக்கக்கூடிய காய்கறிகளை அறுவடை செஞ்சி காய்கறிகள் முற்றாம அதுக நல்ல நிலமையில இருக்கும் போது அதுங்களை அறுவடை செஞ்சு மூட்டையாக கட்டி உள்ளூர் சந்தைக்கு எடுத்துகிட்டு போவார் அப்படி எடுத்துகிட்டு போகும் போது அவருக்கு என்னென்ன சிரமங்கள் இருக்குதுன்னு ஒரு முறை சொல்லிருக்கார் இப்போ காய்கறிகள் நம்ம தோட்டம் முழுவதும் வளர்ந்து அறுவடைக்கு தயாராக இருக்கும் போது தனி ஒருவராராக இருந் தனி ஒருத்தராக இருந்து அவர் அதை செய்ய முடியாது அப்போ அந்த தோட்டத்துக்கு வேலைக்கு வர்றதுக்கு நம்ம ஆட்களை கூப்பிடணும் அந்த சமயத்தில் ஆட்கள் நமக்கு வரலை அப்படினா நம்ம காய்கறிகள் முற்றி போய்ட்டு நம்ம சந்தையில் அதை ஒரு நல்ல விலைக்கு அது விற்க முடியாது அதனால ஆட்களை தேடி அவங்களை பணிக்கு அவங்கள வேலைக்கு வச்சு நம்ம அதை தயார் பண்ணணும் அதுங்களை மூட்டையாக கட்டி எடுத்துட்டாலும் அதை இங்கே இருந்து நம்ம காட்டில் இருந்து அதை எடுத்துக்கிட்டு போய் நாம் மெயின் ரோடுக்கு போகணும் அப்போ அங்கே நமக்கு எந்த ஒரு வண்டி வசதி எதுவும் இருக்காது அந்த மாதிரி இருக்கும் போது வண்டி எப்போ வரும் பேருந்து எப்போ வரும் அப்படினு காவல் காத்து நின்று நாம் அதில் வண்டியில் ஏற்றணும் ஆனால் அந்த வண்டியில் ஏற்றும் போது அந்த வண்டியினுடைய நடத்துனர் வந்து என்ன சொல்வார் இவ்வளவு காய்கறி மூட்டைகளை என்னால் ஏற்ற முடியாது எனக்கு பயணிகள் நிற்குறதுக்கே இடம் இல்லை உங்கள் காய்கறி மூட்டை எல்லாம் உள்ளே போட்டீங்கன்னா எப்படி நான் பயணிகளை ஏற்றுறது அதனால நான் வண்டியில் இதை ஏற்ற மாட்டேன் அப்படினு சொல்வார் ஆனால் நாமொல்லாம் வந்து ஒரு சின்ன விவசாயிகள் ஒரு கொஞ்சமாக எடுத்துக்கொண்டு போகிற ஒரு காய்கறிகளுக்காக நாம ஒரு பெரிய வண்டியை நாம் வாடகைக்கு வைக்க முடியாது அதனால நமக்கு எந்த ஒரு லாபமும் கிடைக்காது அதனால் என்ன பண்ணுவாங்க ஒரு சைக்கிள்லேயோ ஒரு மிதிவண்டி அல்லது ஒரு சின்ன மோட்டார் பைக்கு அதில் வந்து இந்த காய்கறிகளை வச்சுக்கிட்டு அவங்க இங்கே இருந்து கொஞ்சம் தொலைவில் இருக்கக்கூடிய இந்த சந்தைக்கு போவாங்க